ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்துலாம் தனியாக பிரிச்சு வஷ்ட்டு நார்மலாக இருக்கிறதுல நம்ம வெ ரெகுலர் யூஸுக்கு பண்ணுற பாத்திரத்துலா வந்து நம்ம அது தனியாக பிரிச்சு வஷ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி முடிஷ்ட்டு அதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்துல்லாம் வெளக்கி முடிஷ்ட்டன்னா கொஞ்சம் ஃபேஸ் காலியாகும் அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளக்கி முடிஷ்ட்டு அதுக்கப்புறோம் நான்வெஜ் செஞ்சதுலாம் வந்து தனியாக போட்டு விம் ஜெல்லாம் போட்டு ஊர வச்சிட்டு அதை தனியாக வச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த டம்ளர் தட்டல்லாம் இருந்ச்சுனா ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் கழுவி முடிஷ்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஊறிருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த விம் ஜெல் போட்டு அந்த அந் இதுக்குன்னு தனியாக நார்லாம் விக்குறாங்க அந்த நார் போட்டு நம்மோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை சீக்கிரம் முடியும் அதை போட்டு கழுவி வஷ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கரி பிடிச்சதெல்லாம் வந்து இப்போ ஸ்டவ்வில் சமைச்சால் பரவாயில்ல இந்த மண்ணு விறகடுப்புல சமைக்கும்போது நிறையா கரி பிடிச்சிருக்கும் அதை வந்து நம்ம இந்த சாம்பல் செங்கல் இதெல்லாம் போட்டு நம்ம வெளக்குனம்ன்னா அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அதேமாதிரி பித்தளை சாமான் நம்ம டெய்லிக் வாஷ் பண்ணிட்டு இருக்கனும் அப்போ தான் அந்த வந்து அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இந்த பித்தளைது சாமானை வெளக்கறதுக்கு வந்து பித்தளை பொடின்னு விக்குறாங்க அதை போட்டு வெளக்குனாலும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு